யோகாங்கிறது சாதாரண உடற்பயிற்சி மட்டும் இல்லை நம்ம உடம்புல நிறைய நிறைய விதமான நோய்களையும் தடுக்குது இப்போ நிறைய நோய் வராமையும் தடுக்குது யோகாங்கிறது சாதாரண உடற்பயிற்சின்தான் எல்லோரும் நினச்சிக்கிட்ருக்கோம் அது உடற்பயிற்சி இல்லை ஆனால் அது இது நிறையா பேருக்கு புரியமாட்டேங்கிது உடற்பயிற்சி செய்கிறதுனால நம்ம உடம்புல இருக்கற அதில் வந்து நிறையா கிராமத்தில் பேசுவாங்க உடற்பயிற்சி செஞ்சால் எப்புடிரா உடம்பு நல்லாயிருக்கும் அப்படின்னு கேட்பாங்க ஆனால் இப்போ யாரும் கேட்க மாட்டாங்க அப்போதைக்கி கேட்டாங்க அப்போதைக்கி கேட்பாங்க ஆரம்பத்தில் கேட்டிருந்தாங்க இப்போ யாரும் கேட்குறதில்ல உடற்பயிற்சி உடற்பயிற்சியில் இப்போ நன்மைகள் நிறையா இருக்குது அதில் நன்மைகள்னு சொன்னால் உடற்பயிற்சி ஒவ்வொரு யோகாசனத்துக்கும் ஒவ்வொரு விதமான நன்மை இருக்குது ஒவ்வொரு யோகாவுக்கும் இப்போ இது மூச்சுப் பயிற்சின்னு சொல்லுவாங்க மூச்சுப் பயிற்சினால் நம்ம ஹார்ட் அட்டாக்கை தவிர்க்கிறது இல்லாம நம்ம உடம்ப பார்த்துக்க முடியுது ஹார்ட் அட்டாக்குங்கிறது மாரு மாரடைப்பு அந்த மா அந்த நோயை நம்ம உடம்புல வராமல் இருக்கிறதுக்கே ஓரளவு மூச்சுப் பயிற்சி ப பயன்படுது சாதாரண மூச்சுப் பயிற்சி அதுக்கே நம்ம இவ்வளோ பெரிய ஹார்ட் அட்டாக்குங்கி ற மிகப்பெரிய நோயை தடுக்குது இதில் ஒவ்வொரு யோகாவும் அப்படி ஒரு மகத்துவமானது அந்த யோகா நம்ம ஒவ்வொன்றா செஞ்சோம்னால் ஒவ்வொரு இதுக்கு ஒவ்வொரு விதமான நன்மை இருக்குது எப்புடின்னா திரிகோணாசனம் திரிகோணாசனம்னால் நம்ம கால் கால் கைகளுக்கு இருக்கும் நம்ம காலையும் கையையும் அவ்வளோ ஃபிக்ஸ் அவ்வளோ ஃப்ளக்சிபிலிட்டியாகவும் நம்ம கை இது நல்லா வ சு எந்த இது எந்த ஒரு ஃப்ராக்ச்சரும் இல்லாமல் நல் நா வளைஞ்சி கொடுக்கும் நம்ம கை அதனால நமக்கு எந்த பிரச்சனையும் இருக்காது எதுலேயும் எந்த இடத்துலையும் கை உடைய கொஞ்சம் வாய்ப்பு கொஞ்சம் கம்மி இப்போ ப இது எலும்பும் கொஞ்சம் அதுக்கேற்ற மாதிரி மு தாங்கி கொள்ளும் அது மாதிரி ம இப்ப நம்ம உடம்ப அதுக்கேற்ற மாதிரி அது மாறிக்கும் அதனா ஓ உடம்புல அந்த அந்த யோகாசனத்துக்கு கை கால் வந்து நமக்கு ஏற்ற மாதிரி கால் நம்ம உடம்புல இருக்கற மொத்த வெயிட்டையும் ஒ ஒரு காலில் இப்படி தாங்குகிற அளவுக்கு அவ்வளோ பவர் வந்துடும் அதே இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்டா இன்னும் கொஞ்சம் அது யோகாசனத்தோடய பேர் எனக்கு தெரியல ஆனால் அது வந்து செய்வாங்க ஒற்றை ஒரு கட்டை விரலில் நின்று கொண்டு க இரண்டு கைகளையும் கூப்பி கொண்டு ஒரு காலை ஒரு காலின் மேலே வைத்து நிற்பார்கள் அது அந்த சூரிய நமஸ்காரம்னு சொல்லுவாங்க அந்தமாரி சூரிய நமஸ்காரம் ஒற்றை விரல்ல செய்வார்கள் ஒற்றை விரல்ல செய்வது வந்து அவங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காது அவங்களுக்கு ஏன்னா அவங்க ஆல்ரெடி அதை செய்ய செஞ்சு செஞ்சு ப பழகிப்போய் அவங்க காலில் ஈஸியாக அவங்க கால் அதுக் அதுக்கேற்ற மாதிரி கண்ட்ரோலாகி இப்போ அவங்களுக்கு ஈஸியாக செய்ய முடியும் அது மாதிரி ஒவ்வொரு யோகாவும் ஒவ்வொரு ஒவ்வொரு விதமான பலனை சுட்டுது அப்புறம் நிறைய யோகாவோட எனக்கு பேர் தெரியல ஆனால் ஐங்கோணாசனம் எனக்குத் தெரியும் திரிகோணாசனா அதுமாரி ஆசனாலாம் நிறைய இருக்குது ஆனால் யோகா நன்மை நன்மையாக சொன்னால் நிறையா இருக்குது அந்த நன்மையில் ஒன்று அந்த நன்மைகள் எதுன்னு சொன்னால் அந்த ஹார்ட் அட்டாக் கேன்சர் ஹார்ட் அட்டாக் கேன்சர் அப்புறம் ஒரு ஹார்ட் அட்டாக் கேன்சர் இருக்குது பெறகு வேறு என்ன நோய் சொல்லலாம் அப்புறம் முட்டி வலி அப்புறம் இந்த க கண் இதுவாகும் கண் எரிச்சல் இந்த மூச்சு விடாம மூச்சு விட திணர்றது இதுமாதிரி பிரச்சனை கொஞ்சம் அதிகமாக இருக் இது மாதிரி பிரச்சனைகள் கண் எரிச்சல் இருக்குனால் என்ன பண்ணுன்னால் கண்ணை கொஞ்சம் பொறுமையாக கு கண்ணை கண்ணை பொறுமையாக மூடி பொறுமையாக பொறுமையாக திறந்து எடுத்தால் நம்ம கண் இது கண் இது கண் பயிற்சி ஓரளவு மு முடிவடையுது அப்புறம் சொன்னால் மூச்சுப்பயிற்சிங்கிறது மூச்சு மூச்ச மெதுவாக விட்டு இரண்டு செகண்ட் மூன்று செகண்டு இது ப அப்படியே வைத்து கொண்டு மூச்சும் விடாமல் வைத்திருந்து அப்புறம் பிறகு மூச்சை விட வேண்டும் மீச்சி மூச்சு விட்றதுனால நம்ம மூச்சுப் பயிற்சினால் நம்ம உடம்புல இருக்கற முக்கால்வாசி ஹார்ட்டு லிவர் இது மாதிரி இதலாம் கெட்டு போகாம நம்ம உடம்புல இருக்கற எல்லா ஆர்கென்ஸும் நல்லா பத்திரமா இருக்குது அப்புறம் சொன்னால் அந்த நீவி வலி நிறையா பேர் இப்போ சொல்கிறது இந்த முட்டி வலி இந்த முட்டி வலிக்கு முக்கியமான காரணமே எல்லோரும் இந்த ந நடக்கிறப்ப அது அதில் ய எந்த இது வா எந்த ஆயுர்வேதம் யூஸ் பண்றதில்லை எதுவும் க காலையே கண்டுக்கிறது இல்லை கால் தான் நம்ம ஒ எல் எங்கே போகணும்னாலும் கால் தான் நமக்கு யூஸ் ஆகுது வண்டி ஓட்டணுனாலும் முக்கியமாக கால் தான் யூஸ் ஆகுது ஆனால் கால் யா காலுக்கொரு இது நமக்கு ஒரு மரியாதை கொடுக்க மாட்டேங்கிறோம் காலுக்கு கொஞ்சம் எண்ணெய் வைத்து நீவி விட்டு அதை கொஞ்சம் எக்ஸு அது கொஞ்சம் யோகா கொ யோகாசனம் இந்த ரெண்டு காலை இந்த காலை இந்த தொடையிலும் இந்த காலை இந்த தொடையிலும் வைத்து நம்ம யோகாசனம் செய்தாலே நம்ம கால் ஓரளவு முட் முட்டி வலி இது மாதிரி போன்ற வலிகள் வராமல் இருக்கும் அதனால் நம் வந்து அப்புறம் சொன்னால் அப்புடின்னு சொன்னால் அப்புறம் இந்த கண் மூச்சுப் பயிற்சி கண் பயிற்சி கை கால் பயிற்சி இது மாதிரி பயிற்சின்னு இது மாதிரி இதுன்னு நம்ம தடுக்குறதுனால் இதோடய நன்மைகள்